எங்கள் ஊர் கோவிலில் பார்த்தீங்கன்னா வழிபாடு பண்ணுவாங்க பூஜை பண்ணுவாங்க உட்காந் பெண்கள் எல்லோரும் உட்காந்து ஓ ஓம் சக்தி பூஜைன்னு சொல்லிவிட்டு உட்காந்து எல்லோரும் க அவுங்கவங்க வீட்லேருந்து குத்துவிளக்கு எடுத்துட்டு வந்து வச்சு அதுக்கு ம அதுக்கான ம மந்திரங்களை சொல்லி அந்த மாதிரி பூஜை பண்ணிக்கிட்டு அவங்க அவங்ளோட நம்பிக்கைகளை பூர்த்தி செய்வோம் அவங்க வேண்டுதல் எல்லாம் நெறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு குத்துவிளக்கு வச்சுக்கிட்டு பூஜை பண்ணி எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுப்பாங்க அந்த மாதிரி இதுவும் நடக்கும் இப்போ ஊர் திருவிழானாலும் அதுக்கு குறி கேட்டு இப்போ பண்டிதரை வர சொல்லி எந்த நாளில் வச்சுக்கலாம் என்னென்னு சொல்லிட்டு வி கேட்டுக் குறி சொல்லி அதுக்கான இதுகள்லாம் பண்ணி அதுக்கான சடங்குக்குத் தேவையான ஜா பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்து அதெல்லாம் படைச்சு கடவுளுக்கு படைச்சு நே இரவு இரண்டு மணி அளவில் பொங்கல் செய்து வந்த எல்லா ஒரு பக்தர்களுக்கும் அதை பரிமாறி அதுக்கப்புறம் கிடா வெட்டி அதுலேருந்து கூறு கறி மாதிரி ஒன்று போடுவாங்க போட்டு இப்போ ஊரில் எல்லாத்துக்கும் வசூல் வ வருல் வசி வாங்குவோம் இது வாங்குவா வரி வாங்குவாங்க வசூல் வரின்னு சொல்லிட்டு அப்படி வாங்கி ஒ ஒரு ரெண்டு கிடாவோ மூணு கிடா எத்தனை கிடா வாங்கினாலும் சரி அதை வாங்கி அவங்க வந்து அவங்க வந்து கிடா வெட்டி கிட்டி அதுக்கான கூறு வரிகள் பிரிப்பாங்க இவ்வளோ இது க பிரித்து அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்கன்னால் ஒவ்வொரு வீட்டுகளுக்கும் கொடுப்பாங்க கொடுத்ததுக்கப்பறம் கொடுத்துட்டு அவங்களுக்கான வரிங்களுக்கு வாங்கின அந்த அளவுக்கு கறியை கூறு போட்டு அவுங்கவங்க வீட்டுக்கு அதில் என்னென்ன இருக்குன்னால் ஈரல்லேருந்து கறி குடலு எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு இவ் ஒரு பண்டல் போட்டு வச்சுக்குவாங்க வச்சு எல்லா இதுலேயும் குடல்லேந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு அவுங்கவங்க வீட்டுக்கு கொடுப்பாங்க ஏன்னால் சாமி பிரசாதம் அப்படின்னு சொல்லி சாமிக்காக படைச்சது சாமிக்காக எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு படைச்சி எடுத்து அவங்களுக்காக கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும் போது தான் அவங்க வந்து சாமி பிரசாதம்னு சொல்லிட்டு எடுத்து மனதார வீட்டில் சமைச்சி அதை சாப்பிடுவாங்க இரவு பத் ஒரு மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நீரிட்டு விழான்னு சொல்லிட்டு மஞ்சள் தண்ணி ஊற்றி அவங்க வந்து ஸ் காலில் சைவம் சாப்பிட்ருவாங்க அது தீட்டும் போகிறதுக்காக மஞ்சள் தண்ணி ஊற்றி எல்லார் வீட்லேயும் வந்து செலப்ரேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி விழாக்களும் நடக்கும் அந்த மாதிரி முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் சாமிக்கு தேர் கொண்டு வருவாங்க தேர் இழுத்து சாமி ஊர்வலம் வந்து எல்லாத்தையும் ஆசிர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேர் விழா அங்கேயிந்து இழுத்துட்டு தேர் வந்து ஊருக்குள்ளே சுற்றிட்டு வந்து திருப்பி சாமி மடைக்கே போய்டுவாங்க மடைக்கு போனதுக்கப்புறம் அந்த இங்கே அங்கேயிருந்து படைச்சி அங்கேயிருந்து ஒரு பிரசாதங்களை அவங்களுக்கு கொடுத்து அவங்க வழிபாடுங்கள் நடத்தி அவங்க பூஜை கொண்டு வந்து பூஜை ந முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அங்கேருக்க சாமியை அவங்க இருந்த இடத்துலியே கொண்டு வந்து வைக்கும் போது அதுக்கு ஒரு பூஜை வழிபாடுகள் எல்லாம் மந்திரங்கள் எல்லாமே உண்டு அது எல்லாம் பண்ணி தான் அவங்க வெளிலேந்து எடுக்கிறதும் வெள் உள்ளே கொண்டு போகிறக் வைக்கிறது எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விட்டுருவாங்க அப்புறமேட்டு அவங்க வந்து ஒவ்வொரு வ விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்ணி எல்லா ஊர் மக்களுக்காகவும் எல்லாத்துக்காகவும் முடிவு எடுத்து அந்த மாதிரி பண்ணும் போது நம்ம ஊர் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணுன்ட்டு நிறைய வழிபாடுகள் இதே மாதிரி வருஷத்துக்கு வருஷம் இந்த ஒரு சில இது வந்து கும்பாபிஷேகம் சொல்லிட்டு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவ தான் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க